ஒரு புத்தகன்னால் என்றைக்கும் கையில் வச்சுதாங்க படிக்கணும் அப்படின்னாதான் ஒரு நிறைவு கிடைக்கும் அந்த புத்தகத்தை படித்ததா எனக்கு ஒரு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூலகத்தில் புத்தகங்கள் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கையில் புத்தகத்தை வச்சு அது படிக்கும் போதுதான் அதோட கற்பனைகள் எட்டாத ஒரு விஷயத்த நம்ம இது பண்ணுவோம் கற்பனைக்கு பஞ்சமில்லாத ஒரு இதுன்னால் பார்த்தீங்கன்னா கையில் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்வது ஒரு குரல் வந்து நமக்கு அதை சொன்னால் ஒரு கதையாக சொன்னால் அது இன்னுமும் நல்லா இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புத்தகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இ புத்தகங்கள் இந்த புத்தகங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாம் அதாவது எப்படி சொல்வதுன்னா நமக்கு கையில் கிடைச்சிதுன்னா கையில் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதாவது கையில் எடுத்து படிக்கிறது விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது நீங்கள் தொலைபேசியில் பார்க்கும் போது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு செய்தி வரும் அதை பின்பற்றிகிட்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துவிட்டீங்கன்னா வச்சுக்குங்களேன் அப்படியே சல சல சல சல சல சலன்னு நாங்கள் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகலாம் ஐ மீன் படிச்சுக்கிட்டே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிலேயும் சரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிகள்லேயும் பரவிக்கிட்டு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இ புக் அப்படிங்கறது ஒரு ஒரு புக்கு இந்த ஒரு புத்தகங்களெலாம் பார்த்தீங்கன்னா பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்புகிறாங்கன்னு கேட்டீங்கன்னால் ச நிஜமாவே கிடையாதுதான் எல்லா பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் புக் எடுத்து படித்தா மட்டும்தான் அந்த படிப்புங்கிறது அவர்களுக்கு கொஞ்சமாவது உள்ளே வ இறங்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இ புத்தகங்களை நம்பி தான் இருக்காங்க அந்த இ புத்தங்களில்தான் படிக்கிறாங்க இ புத்தகங்களில் படிக்கிறது தப்புன்னு சொல்லலை ஆனால் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் இ புத்தகங்களை அதை படிக்கலாம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ் புத்தகங்களை கையில் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்களை கையில் எடுத்து படிப்பேன் ஏன்னால் அப்போனாதான் என்னோட கற்பனை வந்து எனக்கு நல்லா இருக்கும் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருவ வடிவலையோ ஒரு ஒரு குரல் வடிவலையோ ஒரு கதையாக கேட்டாங்கன்னால் அவங்களுக்கு அதாவது அந்த ஆடியோ புத்தகங்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கேட்டாங்கன்னால் அவங்களுக்கு அது புரிகிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து பொதுவாக எப்போதுமே கையில் பிடிச்சா படித்தாதாங்க எனக்கு புத்தகம் படித்த மாதிரியே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய புத்தகங்கள் வந்து நம்ம கையில்தான் எடுத்து படிக்க முடியும் ஈன ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் அதாவது பழங்கால பொருட்கள் வைக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புத்தகம் இருக்குதுன்னா அந்த புத்தகத்தை அங்கே மட்டும்தான் படிக்க முடியும் உங்களால் வேறு எங்கேயும் படிக்க முடியாது நீங்கள் படிக்கணும்ன்னு ஆசைப்பட்ற புத்தகம் அது ஒன்றுனா அது அங்கேருந்துதான் படிக்க முடியும் உங்களால் இ புத்தகம் வழியா படிக்க முடியாது இல்லையா அதனால் நீங்கள் கிடைக்கிற பட்சத்தில் புத்தகங்கள் எடுத்து படிங்க கிடைக்காத பட்சங்களில் உங்களுக்கு இ புத்தகங்கள் கிடைச்சா எடுத்து படிங்க உங்களோட ஆர்வத்தை நாங்கள் தடுக்க விரும்பலை மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ புத்தகங்கள் உங்களுக்கு கற்பனையாக வேணும் ரொம்ப கற்பனை வெள்ளம் பொங்கணும் அப்படிங்கனால் இந்த ஒரு ஆடியோ புத்தகங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆடியோ புத்தகங்கள் உங்களது காதுகளுக்கு ஒரு நல்ல ஒரு பதியக்கூடிய ஒரு ஒரு புத்தகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இ புத்தகங்கள் கல்லூரிகளில் அதிகமாக பரவிக்கிட்டிருக்கு இருக்கட்டும் பசங்களுக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு செல்ல ஒரு கொண்டு செல்கிற மாதிரி ஒரு புத்தகம்தான் இந்த இ புத்தகம் நம்மளோட தொலைபேசி மூலிமாவே நம்ம அதை எடுத்துக்கலாம் நம்ம அதையும் படிச்சுக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் புத்தகங்களை கையில் எடுத்து படித்தாதான் எனக்கு மிகவும் பிடிக்கும்